என்னோட மிகப்பெரிய பலம் வந்துவிட்டு என்னென்னு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து உதவுறது யாராவது ஒருத்தர் வந்து ஏங்கிட்ட வந்து ஹெல்ப்புன்னு வந்து கேட்டாவே வந்து நல்லாவே பண்ணுவேன் அது வந்து சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அது ஒன்று அதற்கப்பறம் வந்துவிட்டு வந்து பொறுமை அதிகம் நான் வந்துவிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து பொறுமையாக வந்து நீட்டாக செய்வேன் இன்னோன்று வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையில் வந்து எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்துவிட்டு ஏங்கிட்ட வந்துவிட்டு கோபப்பட்டு வந்து பேசுனாங்களுமே வந்து நான் அவங்கக்கிட்ட வந்து பொறுமையாக பொறுமையாக தான் போவேன் அதிகமாக நானும் கோபப்படவே மாட்டேன் அது ஒன்று அதற்கப்பறம் வந்து காலம் தவறாமல் வேலை செய்வேன் அதாவது இந்த வேலையை வந்து இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அது இப்போவே தான் நான் செஞ்சு செய்யறதுக்கு பார்ப்பேன் இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்போதுமே நான் வந்து அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன் அப்புறம் வந்து சோம்பேறித்தனம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நான் சோம்பேறித்தனமே படவே மாட்டேன் அப்புறம் வந்துவிட்டு எதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்ல முறையில் பெஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் பார்ப்பேன் அது ஒன்று அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட்வொர்க்கரு இதெல்லாம் வந்து என்னோட மிகப்பெரிய பலன்னு சொல்லுவேன் அப்புறம் பலவீனம் அப்படின்னு வந்துவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்திங்கிங் அதிகமாக வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற டைம்மில் வந்து நான் அதிகமாக யோசிச்சிகிட்டே இருப்பேன் சும்மா யோசிச்சிகிட்டே இருப்பேன் அது வந்து என்னோட ரொம்ப பெரிய ஒரு ப பலவீனம் தான் அதற்கப்பறம் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து விளையாடுவேன் அந்த மாரி ஆன்லைன் கேம்ஸ்ஸெல்லாம் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கட்டியெல்லாம் வந்துவிட்டு ஆன்லைன் கேம்ஸ்ஸெல்லாம் விளையாண்ட்டே இருப்பேன் அது ஒன்று அப்புறம் வந்து பேச்சாற்றல் வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே குறைவு பேச்சாற்றல் வந்து எப்படி குறைவுன்னு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு விஷயத்த வந்து ஸ்டேஜில் வந்து பேச சொல்லுறாங்க ஒரு நூறு பேர்த்துக்கு முன்னாடி ஐம்பது பேருக்கு முன்னாடி பேச சொல்லுறாங்கன்னா அவங்க என்ன பேச சொல்லுறாங்க அப்படிங்கிறத வந்துவிட்டு தெரியும் அது அந்த கன்டெண்ட்டெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அவங்க முன்னாடி வந்து எப்படி பேசறது அப்படிங்கிறதுனால தான் எனக்கு தெரியாது அதனால் தான் வந்து பேச்சாற்றல் குறைவுன்னு நான் சொல்லுறேன் அதற்கப்பறம் வந்து அனுபவம் வந்துவிட்டு குறைவு தான் எனக்கு அதற்கப்பறம் வந்துவிட்டு மல்டி டாஸ்கிங் வேலையை வந்து அதிகமாக செய்வேன் அதாவது நிறையா வேலையை வந்து ஒரே டைம்மில் வந்து செய்யணுன்னு பார்ப்பேன் அதனால வந்து நிலை தடு தடுமாறுவேன் அதற்கப்பறம் வந்துவிட்டு கூச்சப்படுவேன் அதாவது வந்து யாராவது தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து போய் பேசணும் அப்படின்னா வந்துவிட்டு இல்லை ஒரு பொருளே வந்து அவங்கக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூச்சப்பட்டுகிட்டு நான் வந்து அவங்கட்ட பேசறதுக்கு இந்த மாரி ஒரு பொருள் வாங்கறதுக்கெல்லாம் வந்து கூச்சப்படுவேன் இதெல்லாம் தான் வந்து என்னோட பலவீனம்